சும்மிங்னால் ரொம்ப இண்ட்ரஸ்ட்டுங்க ஆக்ஷுவலாக யாருக்கு தான் தண்ணின்னால் பிடிக்காது தண்ணியில் விளையாட யாருக்கு சின்ன கொழந்தைக்குக் கூட பிடிக்கும் ஸோ அந்த மாதிரி தான் எனக்கு தெரிஞ்சு நான் சிக்ஸ் ஸ்டாண்டர்ட்டில் இருந்து எயித்து வரைக்குமே ஸ்கூல் டீமில் இருந்தேன் நல்லா ஃப்ரீ ஸ்டைல் பட்டர்ஃப்ளை பட்டர்ஃப்ளை ஸ்டோக் பேக் ஸ்டோக்கெல்லாம் கொஞ்சம் நல்லா சும் பண்ணி காம்பட்டீசனெல்லாம் போயிருக்கேன் அண்டு எயித்து படிக்கிறப்போது ஒரு இன்ஸிடெண்ட் நடந்துச்சு அதோடு அப்படியே சும்மிங்கை ஸ்டாப் பண்ணியாச்சு அதில் அதிலருந்து அதனால் அண்டு நீச் கொ குளத்துலியும் ஏரிலேயும் அடிக்கிற மாதிரி கொ சும்மிங் பூலில் பண்ண முடியாது நல்லா இருக்கும் குளத்துல ஏரிலெல்லாம் அந்த என்ன சொல்ல மூமெண்ட் இருக்கும் தண்ணியோடய மூமெண்ட்டு அது மாதிரி நேச்சுரோ நேச்சராக இருக்கும் இங்கே இந்த சும்மிங் பூலில் அந்த அளவு ஃபீல் பண்ண முடியாது அது ஒரு மாதிரியாவே இருக்கும் கெமிக்கல் அதில் கலந்திருப்பாங்க ரொம்ப அன்னீசியாக இருக்கும் அண்டு ஆற்றுலையும் கடல்லேயுமே குளிச்சுருக்கோம் கடல்லெல்லாம் நல்லாவே சும்மிங் பண்ணிட்டு போயிருக்கோம் ரொம்ப தூரம் ஒரு தடவைல்லாம் வந்து சே பிச்சாவரம் பக்கத்தில் ஒரு பீச் போயிருந்தோம் அங்கே வந்து மழை ஆனாலும் கடலுக்குள்ளே இருக்கோம் கடலில் நனைஞ்சிக்கிட்டு இருக்கோம் மழையும் பெய்யுது மழைனா பெரிய மழை இல்லை லைக் ஒரு மாதிரி ஸ்ப்ரிங்க்குலாக இருக்கும்லே அந்த மாதிரி ஒரு மழையில அழகா ஜாலியாக அப்படியே பசங்களோடு கடலுக்குள்ளே இருந்துகிட்டு குதிச்சுட்டு விளாண்டுக்கிட்டு இருந்தோம் வெளியே இருந்தவங்க சும்மிங் தெரியாதவங்க வெளியே இருந்ததும் பீச்சு கிட்டே மரமும் இருக்காது ஒதுங்க இடமும் இருக்காது அவங்க தான் அவங்களுக்குல்லாம் நனைஞ்சு காய்ச்சல் வந்தது எங்களுக்கெல்லாம் நாங்கள் வந்து கடலிலே குளிச்சுட்டோம் இதுலேயும் குளித்தோம் ஒன்றுமே ஆகலை